எடையை அதிகரிக்கணுன் நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம நல்லா சாப்பிட்ணும் கிராமத்தில் வந்து உடைய எடையை அதிகரிக்க அதிகமாக பயன்படுத்துவது அவங்க என்னென்னு பார்த்தோம்னா இந்த முளைக்கட்ன முளைகட்டிய விதைகளை சாப்பிடுவாங்க அதாவது கொண்டக்கடலை சோளம் இன்னும் நிறையா இந்த பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு கம்பு கேழ்வரகு முத்து சோளம் இந்த மாதிரி இதெலாம் என்ன செய்வாங்கன்னால் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுருவாங்க துணியில் வடிகட்டி அதை வச்சுருந்தாங்கன்னால் ஒரு நாளில் ரெண்டு நாளில் அது மொதல் நாள் நைட்டு ஊற வச்சுருந்தோம்னா அடுத்த நாள் காலைல ஓரளவுக்கு முளச்சிரும் லேசாக முளைகட்டிருக்கும் முளச்சி வரதுக்கு ஸோ அதை நம்ம வந்து காலைல வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா அதிகமாக ஏறும் நிறையா அதில் வந்து புரதச்சத்து கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வந்து நான் வெஜ் அதாவது இறைச்சி ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி இது வந்து அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடல் எடை அதிகமாக ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள் பொதுவாக சிட்டியில் வந்து உடல் எடை அதிகாமாகிறதுக்கு அதாவது நகரங்களெலன்னு பார்த்தோம்னா புரோட்டா தான் புரோட்டா இந்த மாதிரி சப்பாத்திலாம் அதிகமாக இல்லை இட்லி இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்டோம்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா உடல் அது எடை அதிகமாகும் பொதுவாவே நம்ம வந்து நொறுக்கு தீனின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் கேக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி தயிர் இந்த மாதிரி பொருளெலாம் அந்த அதிகமாக வெண்ணை நெய் இந்த மாதிரி அதிகமான க அதிகமா மிக்ஸ் பண்ணது இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்போட எடை வந்து அளவுக்கு அதிகமாக அதிகமாக போகும் ஸோ ரொம்ப உடம்பு பாடி வீக்காக இருக்ககிறவங்களுக்கு இதெல்லாம் அதிகமாக சாப்பிட சொல்லுவாங்க எண்ணெய் ஐட்டம்ஸு பேக்கரி ஐட்டம்ஸு கேக்கு வந்து அதிகமாக சாப்பிட்டோனாலும் உடம்பு ஏறுன்னு சொல்லுவாங்க ஆயில் ஐட்டம்ஸ் வடை உளுந்த வடை உளுந்த வடை வந்து கிராமத்தில் அதிகமாக சாப்பிட சொல்லுவாங்கள் ஏன்னால் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா உளுந்து வடை வடை கொடுத்தோம்னா அதிகமாக அவங்களுக்கு வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க கடல வடைய விட உளுந்து வடையில் உடம்பு அதிகமாக உப்பும் அப்படின்னு சொல்லுவாங்கள் சாப்பிட்டுட்டு சரியான உடற்பயிற்சி இல்லைன்னாவே உடம்பு அதிகமாக எடை போட்டுரும் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்ல நம்ம மூணு வேளையும் வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு எந்த ஒரு வேளையும் செய்யாமல் சாப்பிட்டு முடிச்சோன்ன அதிகமாக அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் உடம்பு ஏறுணுமோ அவ்வளோ சீக்கிரம் உடம்பு ஏறிடும் உடல் சூட்டை அதிகமாக நம்ம உடல் சூடு அதிகமாக இருக்கறவங்களுக்கு உடல் ரொம்ப எடை அதிகமாவும் சொல்லுவாங்க ஸோ உடல் சூட்டை எந்த அளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் எடை வந்து அதிகமாவும் ஸோ அதனால் என்ன செய்வோம்னா உடம்பு எடையை அதிகமாக்கும் சொன்னோம்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்கள் விளக்கெண்ண அப்படி இல்லைனா நல்லெண்ணய் வச்சு தேய்ச்சி குளிப்பாங்கள் இளநீ குடிக்கிறது அப்புறம் கூலான நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை அதிகமாக சாப்பிட்டோம்னா பொதுவாக உடல் எடை அதிகாமாகும் அப்படின்றது உண்டு ஏன்னால் உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடம்பு ஏறாது அப்படின்றது மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு ஐதீகம் உண்டு ஸோ உடல் டெம்பரேச்சர் பொறுத்து தான் அவங்களோட உடற் கட்டமைப்பு இருக்கும் அப்படினு சொல்லி சொல்லுவாங்கள் பொதுவாக நல்ல சாப்பாடை முறைப்படி அந்த காலத்து கம்பு கேழ்வரகு இதெல்லாம் நம்மளை முறைப்படி சாப்பிட்டுட்டு கரெக்டான தினமுசுரு தினந்தோறும் உடல் எக்ஸசைஸ் உடல் உழைப்பு இருந்தால்வே அவங்க உடம்பு வந்து நல்லாயிருக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தேங்க் யூ